சிவகங்கையில பார்த்தோன்னா மொத்தம் மூணு விதமான மதம் மூணு விதமான ரிலீஜியன் இருக்கு அது வந்து என்னன்னா ஹிந்து கிறிஸ்டீன்ஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு மூணு இது இருக்கு ஹிந்துவில வந்து நிறையா காஸ்ட் இருக்கு அதே மாதிரி முஸ்லீம்ஸ்லையும் நிறையா காஸ்ட் இருக்கு கிறிஸ்டீன்ஸ்லியும் நிறைய கேஸ்ட்ஸ் இருக்கு இப்போ ஹிந்துவில வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில வந்து திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு திருப்பத்தூர் காரைக்குடி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் மட்டும் முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க காரைக்குடியில வந்து பள்ளிவாசல் அந்த மாதிரி ஏரியாவில வந்து நிறையா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க கிறிஸ்டீன்ஸ் வந்து அங்கங்கே இருப்பாங்க அதே மாதிரி ஹிந்துஸ் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சிவகங்கையில வந்து நிறைய ஹிந்துஸ் இருப்பாங்க சிவகங்கையில வந்து நிறைய கேஸ்ட்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சியிருப்பாங்க இங்கே வந்து நிறைய காஸ்ட் காஸ்ட்ட பற்றி நிறைய பேசுவாங்க இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து காஸ்ட்டுதான் ரொம்ப ஜாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே வந்து இதுக்கு அவங்கள்ட வந்து கிறிஸ்டீன்ஸ்லாம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் ஹிந்தியலாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹிந்துஸ் வந்து தமிழில்தான் பேசுவாங்க இப்போ வந்து இவங்க பண்ணுற பழக்க வழக்கங்களும் இவங்களோட பழக்க வழக்கங்களும் ரொம்ப இவங்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ட்ஸ் இருக்கும் நிறையாவே இருக்கும் டெய்லி நடக்கிற ரொட்டினா நம்ப ரெகுலராக என்ன பண்ணுறோமோ அதை வந்து முஸ்லீம்ஸ் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டீன்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்ட்டிவல் மேரேஜஸ் அதுலலாம் கல்யாணத்துலலாம் அவங்களாம் வேறு வேறு மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ ஹிந்துஸ்லாம் பார்த்திங்கன்னா தாலி கட்டுறது அந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க கோயிலில் பண்ணுவாங்க கிறிஸ்டீன்ஸ் வந்து சர்சில் பண்ணுவாங்க இவங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்களுக்கான ஒரு இடத்துல பண்ணுவாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டீன்ஸ் இவங்க மூணு பேருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தனித்தனி விஷயங்கள் இருக்கு அவங்கவுங்களுக்கு உள்ளதில் அவங்கவுங்க பண்ணிப்பாங்க இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்றது மோஸ்ட்லி ஒன்று சேர்ந்தது இல்லை நான் யாரும் சேர்ந்து நான் பார்த்ததும் கிடையாது அதே மாதிரி இவங்க மூணு பேருமே பாகுபாடு இல்லாம நான் அவங்க காஸ்ட் அவங்க ரிலீஜியனை மறந்து பழகிற ஒரே இடம்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து எந்த ஒரு நீ வந்து முஸ்லீம்ஸ் நீ வந்து கிறிஸ்டீன் நீ வந்து ஹிந்து அதனால நான் ஒன்கிட்ட பேச மாட்டேன் அந்த மாதிரி ஒரு இது இல்லாம அதெலாம் மறந்துவிட்டு பழகிற ஒரு இடம் வந்து காலேஜ் காலேஜ் ஸ்கூல் அந்த இடத்துல வந்து ஸ்டூடண்ட்ஸ் எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பார்க்குற ஒரு இடம் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் மட்டும் தான் அப்படி இருப்பாங்க